ஹலோ சொல்லுங்கள்

ஆ சொல்லுப்பா தம்பி என்ன விஷயம் ஆ சொல்லுங்கள்

ஆமாம் அது நீங்கள் தானா

எத்தனை பேருப்பா போகிறீங்க

என்னைக்கு போகிறீங்க

எதிலப்பா போகிறீங்க கூட யாராவது ஸ்டாஃப் வருவாங்களா

ஆ அப்படியா ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு தானே போகிறீங்க ஆ அங்கே போய்ட்டு காலேஜி மானத்தை காப்பாற்றணும் அங்கே போய்ட்டு ஏதாவது தப்பு தப்பாக பண்ணிவிட்டு வந்து எங்கள் காலேஜி பேரை கெடுக்கிறது இல்லை ம் ஓ எந்த ஸ்டாஃப் நேம் என்ன ஓ அவரா ஓகே ஓகே

சரி உங்கள் கிளாஸ் இன்சார்ஜை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அவர்ட்ட நான் ஈவினிங் வரச் சொல்லுங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக்குக்கு நான் அவர்ட்ட பர்மிஷன் சைன் கொடுத்துட்றேன் லெட்டர் கொடுத்துட்றேன் பார்த்து பத்திரமா போய்ட்டு வாங்கப்பா ம் ஓகேப்பா